நீங்கள் ஹரினி சூப்பர் மார்க்கெட்டா அங்கே நீங்கள் கோவ் ம் பழங்கள்லாம் விற்கிறீங்கலாமே ஆ ஹோம் டெ நீங்கள் ஹோம் ஹோம் டெலிவரிலாம் தருவீங்களா அதனால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் வேணும் எங்களுக்கு ஆரஞ்சு ஆப்பிளு கொய்யாப்பழம் அது அதுலையும் ஒரு ஒரு கிலோ கொடுத்துருங்க

ம் இப்போ பேர்பெரியான் குப்பம் நார்த்து ஸ்ட்ரீட்டு சிக்ஸ் நாட் செவனு எயிட் லெவன் ஃபைவ்வு கடலுார் டிஸ்ட்ரிக் பண்ருட்டி தாலுக்

நீங்கள் அனுப்பிச்சுவிட்ருங்க அவங்கள்ட்ட பே காசு கொடுத்துட்றேன் அவங்கள்ட்ட

வேறு எதுவும் தேவைன்னா அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்புறம்

அது மட்டும் வர்றதுக்குமே ஆயிரத்து ஐந்நூறுரூபாயா ம் அவங்கள்ட்ட வந்தோன்னே நான் கொடுத்தனுப்ச்சுட்றேன் அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க ஆ